சார் நான் இப்போ வந்து டிகிரி முடிச்சிருக்கன் பீஏ இங்லிஷ் லிட்ரேச்சர் டிகிரி முடிச்சிருக்கன் இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து இப்போ ஹாலிடேஸில் இருக்கேன் இப்போ அப்ளிகேஷன் போட்டுட்டு நான் எம்ஏ பண்ணலானு இருக்கேன் என்னோட ஆம்பிஷன் வந்து டீச்சர் ஆகணும் அப்டினு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சரா இருக்கணும் எனக்கு ஆம்பிஷன் இப்போ நான் எம்ஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு பீஏ போடுவேன் சார் அதுக்கப்றோம் நான் டீச்செர் ட்ரெயினிங் போயிட்டு நான் ஜாயின் பண்ணுவேன் சார்